ஆ சொல்லுங்கள் ஓகே மெயின் பைப்பா எங்கே வீடு எங்கே ஆமாம் மேம் ஆமாம் ஓகே இல்லை பைப் ஃபுல்லாக புதுசாக மாற்றிட்லாமா இல்லை ஓகே ஓகே ரெண்டு இன்ச் பைப்பு போட்டால் போதுமா வாட்டருக்கு தானே மேம் உங்களுக்கு ரெண்டு இன்ச் பைப்பு போட்டால் போதும்ல்ல சரி மேம் நாங்கள் வந்து பைப்பு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேர் வருவாங்க ஹெல்பர் ஒருத்தவங்களோட வருவாங்க அமௌன்ட்டு எல்லாம் வந்து அவங்க நேரில் சொல்லுவாங்க உங்களுக்கு அது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் வாங்கிக்கலான்னா வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் சொன்னிங்கன்னா நாங்கள் வாங்கின்டு வந்தாலும் வாங்கின்டு சரி ஓகே மேம் நீங்கள் அட்ரெஸ் அனுப்புங்கள் ஹெல்பர் வந்து இன்னைக்கு செக் பண்ணிட்டு என்னென்ன வேணும்ன்னு சொல்லுவாங்க நாளைக்கு வந்து நாங்கள் மாட்டிக்குவோம் சரி ஓகே மேம் இல்லை மேம் ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு வந்துடுறேன் ஈவ்னிங் வந்து நான் உங்கள் வீட்டை செக் பண்ணிவிட்டு நாங்கள் என்னான்னு சொல்கிறேன் ஆ கண்டிப்பாக